சட்ட சிக்கல்கள்னு பார்க்கும் போது இந்தக் குடும்ப விவகாரங்கள் இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் இந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி எல்லோருமே வந்து வக்கீல் கோர்ட் கேஸுன்னு தான் போவாங்க அவங்க வாய் பேச்சாக முடிச்சுக்கிட்டா நல்லது பிக்காஸ் கோர்ட்டு கேஸுனு போய் அவங்க வந்து நிறைய அமௌன்ட் செலவு பண்ணணும் அந்த அமௌன்ட் செலவு பண்ணுறதுக்கு அவங்க வீட்டிலேயே கொஞ்சம் காமாக இருந்து பேசி முடிச்சுக்கலாம் பட் மோஸ்ட்லி எல்லோருமே வந்து ஏதாவது இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் வந்துச்சுனால் வந்து வக்கீலை தான் பார்ப்பாங்க ஸோ கோர்ட் அந்த மாதிரியான தீர்வுகளுக்கு தான் போவாங்க